ஹலோ மேம் ஃபர்ஸ்ட்டு நான் எல்லாமே வாங்கிவிட்டேன் கார்ட்டுல்ல கார்டில் இருக்குன் சோ இருக்கிறது எல்லாமே அப்புறோம் பார்த்தா தான் தெரியுது என்கிட்ட வீட்டில் எல்லாமே இருக்குன்றது நான் ஆன்லைனில் வாங்கினது கொஞ்சம் வேணாம்ன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ரிட்டன் பண்லான்டுருக்கேன் என் வண்டியில் இருக்கிறல்லாம் வேண்டாம் அப்படின் நினைக்கிறேன் ஸோ நான் கொடுத்தறேங் மேம் தேங்க்ஸ்